தமிழ் வழியின் வரலாறு என்னென்னு கேட்டீங்கன்னா அது பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ் வளர்ந்துவிட்டது இப்போ பல பல அறிவியல் மேதைகளெல்லாம் அப்போவே இருந்தாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் பாரதியாரு இந்த கர்மவீரர் காமராசர் பேரறிஞர் அண்ணா இவர்களப்போல இவங்கெல்லாம் அப்போவே தமிழை வந்து வளர்த்துட்டாங்க அந்த காலத்துலருந்தே வளர்ந்து இருக்குது உருவாயின்னும் இருக்குது நிறைய வந்து தமிழ் மொழியை அதே போல தமிழ்நாடு அரசு தமிழ் மொழியை செம்மொழி என்று வந்து அறிவிச்சிருக்குறாங்கள் நம்ம தமிழ் மொழி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது உருவாகிட்டேதான் இருக்குது தமிழ் மொழியை யாராலும் அழிக்கமுடியாது அது அந்த காலத்துலருந்தே வளர் ந்துட்டு வருது உருவாகிட்டும் இருக்குது தமிழ் மொழி தமிழ் மொழிதான் தாய்மொழி தான் நன்றி